சமீபத்தில் நான் சத்தியமங்கலம் போயிருந்தேன் சத்தியமங்கலம் போகுமோது என்ன ஆகுதுனால் இரவு பாதையில் அது போ போகக்கூடாதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் நான் போய்தான் ஆகணுன்ற சூழ்நிலையில போயிட்டு இருக்கும்போது மிருகங்கள் வரும் அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் நம்ம நாம் வா போகிற நேரத்தில் இருக்காதுன்ற போகும்மோது நி இருந்தது அப்புறமேட்டுக்கு இருந்துல யானை குறுக்க வந்ததுனால் நாங்க சில மணி நேரம் ரொம்ப அவஸ்தை பட்டோம் உடனடியா பாரஸ்ட் தகவல் கொடுத்துட்டு பாரஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கனால் பாரஸ்ட்டுக்கு வரும்போது பாரஸ்ட்டுக்கும் அச்சுறுத்தல் அச்சுறுத்துறதாக இருந்தது இருந்தாலும் அவங்க எதேதோ பண்ணி நம்மளே சட்டென்று மீட்கறதுக்கு என்ன முயற்சி பண்ணாங்கனால் நாங்கள் காரை விட்டுட்டு வெளியே ஓட வேண்டியதாக போயிடுச்சி அப்பறம் மறைமுகமான போயிட்டு சில நிமிடங்கள் சில மணி நேரம் நாங்கள் யானைக்கும் பாரஸ்ட்டு இல்லாமல் அவங்க யானையை துரத்திவிட்டதுனால யானை சென்றடைந்தது பின்னாடி நாங்கள் பெரும் மூச்சு விட்டோம் அதுலருந்து உயிர் தப்பித்து வந்தோம் யானை கிட்டேருந்து